பழைய காலத்துலலாம் வந்து சாப்பாடு வந்து சட்டியில செய்வாங்க அது இயற்கையாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் அதில் வந்து அவங்க எதுவுமே போடலைனா கூடம் குழம்பு வந்து ருசியாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த காலத்தில் வந்து எவ்வளோ மசால் போட்டு எது போட்டு எது செஞ்சாலுமே அதோட சுவை வந்து குறைவாக இருக்குது அந்த காலத்தில் ஃபோனு டிவி எதுவும் கிடையாது ரேடியோ மட்டும் யூஸ் பண்ணுவாங்க பொழுதனைக்கும் போய் காட்டு வயலில் வந்து கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்டு வந்து ரேடியோ மட்டும் கேட்பாங்க அந்த காலத்தில் ஆனால் இப்போ டிவி செல்ஃபோனு இது வந்து இருக்குற குழந்தைகளும் சரி பேரண்ட்ஸும் சரி இது நடைமுறையில் வந்து அவங்கள வந்து ஒழுக்கத்துலந்து வெளியே வரவைக்குது அப்போயெல்லாம் வந்து கிள்ளி தாண்ட்லு கோலி பம்பரம்னு ஆடிருந்தாங்க குழந்தைங்க ஆனால் இப்போ வந்து என்னான்னே அந்த குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேன்டுங்குது அப்போ வந்து நீர் வளங்கள் அதிகமாக இருந்துச்சு நீச்சல் கற்றுக்கறதுக்கா இருந்தாலும் சரி குளங்களு குட்டைக்கு கம்மாய்க்கு இதுக்கெல்லாம் போவாங்க இன்னிக்கு போய் நம்ம குட்டையை எங்கேன்னு காமிக்கிறது கம்மாயை எங்கேன்னு காமிக்கிறது அவங்களுக்கு ஒரு அதிசய பொருளாகவும் மாறிடுச்சி இப்போ இருக்குற காலத்துக்கு அதனால் எப்போயுமே வந்து பழையகாலத்தில் நாம் பயன்படுத்துனது தான் வந்து இயற்கைக்கு சமம் நல்லது இப்போ இன்றைய தலைமுறைக்கு வந்து இது இன்றைய தலைமுறைக்கு வந்து இது வந்து ரொம்பவே கஷ்டம் இவங்க என்னா சொல்லுறதுனா இவங்க சாப்பாடு ஆட்ரு பண்ணதும் ஆட்ரு பண்ணி சாப்புட்ற நிலமைக்கு இருக்குறாங்க அன்னைக்குலாம் வந்து சாப்பாடுக்கு வந்து வீட்டில செய்வாங்க சுவையாக இருக்கும் இது பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு போயின்னு சாப்பாடு ஆட்ரு பண்ணி அது வருது அது எத்தனை நாள் சாப்பாடுன்னு தெரியல அதனால வந்து நீங்கள் நம்மளுடைய உடம்பும் சரி இன்னைக்கு அன்னைக்கு சுகர் ஒரு ஆளுக்கு இருந்துச்சி இன்னைக்கு பிறக்குற குழந்தைக்கே சுகர் இருக்குற நிலமைல இருக்குது அதனால் என்னைக்குமே வந்து அந்த காலத்தில் நம்ம பயன்படுத்துனது தான் என்னைக்குமே வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது அது உணவு பழக்கமாக இருக்கட்டும் ஒழுக்கமாக இருக்கட்டும் அன்னைக்கு வந்து பெரியவங்க சொன்னாங்கனா கே சின்னவங்க கேட்குவாங்க இன்னைக்கு வந்து பெரியவங்க சொன்னாங்கன்னா நம் சின்னவங்க வந்து நம்மளே கேள்வி கேட்குறாங்க ஏன் என்ன எதுக்குன்ட்டு ஸோ அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எல்லா வகையிலையுமே வந்து பின்னடைவாக தான் இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து அந்த காலத்து நடைமுறை வந்து நம்பளுக்கு பயன்படுத்துனா நல்லது